வயலுக்கு செல்லும் போது பாம்பு பாம்பு கடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பாம்பு அல்லது பூச்சிக்கடிகள் ம போன்றவை கடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதுபோன்ற விலங்குகளிலிருந்து கடியிலிருந்து பாதுகாக்க வயலுக்கு செல்லும்போது நாம் பாதையில் கவனமாகவும் கையில் ஒரு பிரம்பு அல்லது குச்சியை வைத்துக்கொண்டு தட்டிக்கொண்டு செல்வதும் சிறப்பு விவசாயம் சார்ந்த வேலைகள் செய்யும்பொழுது பூச்சிகள் பூச்சிகள் பூரான்கள் கடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே அது போன்ற சமயங்களில் காலில் செருப்பு அணிந்துருப்பதும் வேலை செய்யும் இடத்தை சுத்த பத்தமாக வைத்திருப்பதும் சுத்தமாக வைத்திருப்பதும் மிகவும் அவசியமானது பாம்பு மனிதனை எளிதாக கடிப்பதில்லை பாம்பை நாம் மிதிப்பதாலோ அல்லது தெரியாமல் அதை அடிப்பதனாலோ மிதிப்பதனாலோ அது நம்மை கடிக்க வருகின்றது ஸோ அதனால் நம் வேலை செய்யும் இடத்தில் சுத்தபத்தமாக வைத்துக்கொண்டு பாம்பை நாம் தொந்தரவு செய்யாமல் இருந்தால் அது நம்மை கடிப்பதற்கான வாய்ப்பு குறையும் பாம்பு ஒருவேளை கடித்து விட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனை சென்று அணுகுவது மிகவும் நல்லது ஏனென்றால் அரசு மருத்துவமனையில் தான் அனைத்து வகையான விஷக் கடிகளுக்கும் மருந்து உள்ளது